என் பேர் ரோஸ்லின் ஆரோக்கிய மேரி நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோக்குடிதான் எங்கள் அப்பா பேர் இன்னாசி அம்மா பேரு கிளாரா புஷ்பாராணி என்னோடு கூட பிறந்த அக்காங்க ரெண்டு பேரு மொதல் அக்கா பேர் ஜூலட் ஹெலின் மேரி ரெண்டாவது அக்கா பேர் கிலாடின் அந்தோணி மேரி நான் டென்த்து வரைக்கும் கோக்குடி ஸ்கூல்லதான் படித்தேன் லெவன்த்து டுவெல்த்து பார்த்திங்கன்னா டால்மியா ஹையர் செகண்டரி ஸ்கூல் டால்மியா அது ஃபேக்ட்ரி ஸ்கூல் அங்கேதான் படித்தேன் டென்த்தில் நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன் அதனால எங்கள் ஃபாதர் சிஸ்டர்ஸ் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பிஸ் கொடுத்தாங்க ஒரு கேரியர் ப்ரெசென்ட் பண்ணாங்க அது எனக்கு லைஃப்பில் மொதல் மொதலில் கிடச்ச ஃபஸ்ட்டு சந்தோஷம் அது தான் மிகப் பெரிய சந்தோஷம் அது தான் நெக்ஸ்ட்டு லெவன்த்து டுவெல்த்து டால்மியா ஸ்கூலில் முடித்ததுக்கு அப்புறம் எங்கள் அக்கா வந்து ஸ்டாஃப் நர்ஸ் பெரிய அக்கா அவங்க ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தனால் எனக்கும் அதே மாதிரி படிக்கணுன்னு ஆசை அதனால் ஸ்டாஃப் நர்சுக்கு அப்ளை பண்ணேன் பட் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது கால் மார்க்கில் எனக்கு இந்த ஸ்டாஃப் நர்ஸ் கிடைக்கல வெக்ஸ் ஆகிட்டு அந்த ச இருந்த சமயத்தில் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டரில் செவன்ட்டி ஃபைவ் பர்சண்டேஜ் ஸ்காலர்ஷிப்பில் எங்கள் அப்பா கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி விட்டார் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணேன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேயே இருந்த கவர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூரில் பிஎஸ்சி மேக்ஸ் போட்டேன் ஏற்கனவே ஒரு வருஷம் போயிடுத்தே வேஸ்டாக போயிடுத்தே அப்படின்ட்டு வெக்ஸில் இருந்த அந்த மாதிரி சமயத்தில் கவர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவொன்னேயே சில பேர் கவர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ஸ் கவர்ன்மெண்ட் காலேஜினாவே கொஞ்சம் தப்பாக நினப்பாங்க ஆனால் நான் நல்லா படித்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்காலர் பணம் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் படித்து நல்ல ஸ்கோரோடு வெளியே வந்தேன் அதாவது பிஎட் பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டம் லட்சுமி கல்வி கல்வியியல் கல்லூரியில் நான் படித்தேன் அங்கேயும் நல்ல செவன்ட்டி ஃபைவ் பர்சண்டேஜில் ஸ்கோர் பண்ணிவிட்டு அடுத்து எம்எஸ்சி எயிட்டி ஃபைவ் பர்சண்டேஜ் பிஎஸ்சியில் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்ததுனால டாப் த்ரீ லிஸ்ட்டில் மெரிட் லிஸ்ட்டில் எனக்கு எம்எஸ்சி கிடைச்சுச்சு அதுவும் நல்லபடியாக முடித்து செவன்ட்டி பர்சண்டேஜ் மார்க்கில் நான் வெளியே வந்தேன் எனக்கு பிடித்ததுன்னு பார்த்திங்கன்னா கொக்கோ ஃபஸ்ட்டு கேம்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே கிராமங்கிறதுனால் கிணத்துல ஏரியில் இந்தமாதிரி இந்த எனி டைம் ஸ்விம் பண்ணிகிட்டே இருப்போம் ஒருத்தர் போயிட்டு கிணத்துக்குள்ள ஷாம்ப்பை போய் வச்சுட்டு வருவாங்க ஒரு பத்து ஷாம்ப்பு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு மேலே வந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்க மூணு பேரோ நாலு பேரோ கொண்டு போயிட்டு அந்த ஆழத்துலேயிருந்து மிதந்துகிட்டு வரதை ஷாம்பு பிடிப்போம் யார் அதிகமாக ஷாம்பை பொறுக்கிகிட்டு வராங்களோ அவங்கதான் வின்னர் ஜாலியாக ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸ் கூட நாங்கள் ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்டு விளையாடுவோம் நெக்ஸ்ட்டு டிவி நாங்கள் எல்லாருமே டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எல்லாத்து டிவிலாம் பேக் பண்ணி பரண் மேலே வைப்பாங்க ஆனால் எங்கள் அப்பா டென்த்து ஸ்டாண்டர்ட் இருக்கும் போது தான் டிவியே வாங்கினாங்க அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அதெலாம் என் பிள்ள படித்துக்கும் அப்படின்னு என் மேலே நம்பிக்கை வச்சு வாங்கினாங்க வாங்கின நாள்லேருந்து கேடிவியில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஆறு மூவி ஓடும் அந்த மூவியை கேக்கறதுதான் ஏ பாக்குறதுதான் என்னோடய மெயின் எய்மே சமைச்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த அட்வடைஸ்மென்ட் போடற நேரத்தில் ஓடி ஓடிட்டு பார்த்துட்டு வருவோம் அதேமாதிரி காலையில் எழுந்திரிச்வொன்னேயே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கெலாம் என்னை எங்கள் அம்மா அப்பா எழுப்பி விட்ருவாங்க மார்னிங் மாஸ் இருக்கும் நாங்கள் பக்கத்துலேயே சர்ச்சு எந்த ஒரு நாள் கூட ஆறு மணிக்கு மேலே தூங்கவே விட மாட்டாங்க கோயிலுக்கு போகணும் அப்படியே லீவு டேஸாக இருந்தால் மாஸ் இல்லைனாலும் வீட்டு வேலையை பார்க்கணும் அந்தமாதிரி நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்த சீசன் அது பாட்டை ஓ காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துருச்சு சாங்ஸு ஜெயா மூவி அந்த மாதிரி ஏதோ ஒரு சாங்ஸு வச்சிட்டு நல்ல சவுண்ட் ஸ்பீக்கரில் வச்சிவிட்டு வேலை செஞ்சிட்டிருப்போம் அடுத்தது பிடிக்காததுனு பார்த்திங்கன்னா சரக்கு அடிக்கிறவங்க தம்மு பீடி அந்தமாதிரி யார் அடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் பக்கத்திலேயே போக மாட்டேன் பேசவும் மாட்டேன் ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது அதை மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறவங்கள சுத்தமாக பிடிக்காது ஒரு நாள் ஃபாதர் நாங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கும் போது சொன்னாங்க இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க நீங்கள் காதில் வாங்கியிருக்கீங்களா அந்த கெட்ட வார்த்தை பேசும்போது உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ பிடிச்சு திட்டுற மாதிரிதா இருக்கும் உங்களை திட்டுற மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் கரெக்ட்டு தானே அந்த சமயம் முடிவு பண்ணேன் இனிமேல் லைஃப் லாங் கெட்ட வார்த்தையே நான் பேச மாட்டேன் அப்படின் சொல்லிட்டு இதை வரைக்கும் நான் கெட்ட வார்த்தை வாயில் வந்தாலும் நான் பேச கூடாதுன்னு ஒரு எயிமில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுயிருக்கேன் அடுத்தது ப்ரஃபஷனல் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி முடித்தவொன்னேயே நான் படித்த அதே ஸ்கூலிலேயே பிஎட் ட்ரைனிங்கும் வந்தேன் முடித்ததுக்கு அப்புறமும் ஸ்கூல் டீச்சராக டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணேன் அடுத்தது விழுப்புரத்தில் ஒரு ஸ்கூலில் அங்கே ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிணேன்